போன வாரம் வீட்டில் எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டுருந்தாங்க என்னன்னு பார்த்தா சம்மர் டைம்மாக இருக்கு சரி வெளியில போய்விட்டு வரலாம் வெளியில் போனால் நல்லா இருக்கும்ன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே எங்கே போகலாம் டிசைட் பண்ணோங்க எங்கே போகலான்னு பார்த்தா அப்ப தான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கொல்லிமலையில் கொல்லி ஃபால்ஸ்ஸு சூப்பராக இருக்கும் அங்கே போயிவிட்டு வாங்க இப்போ மழை வேறு பேஞ்சுட்டு இருக்கு நிறையா வெயிலுக்கு ஜில்ஜில்ஜில்னு இருக்கும் நீங்கள் அங்கே போயிவிட்டு வாங்க சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஏன் ஃப்ரெண்டு நாங்களும் போனோங்க அங்கே போனால் போகும்போது ட்ராவலிங் பார்த்தா வழி நெடுக வந்து ஒரே பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சுங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சுங்க சரி பரவாயில்லப்பா கொல்லிமலைக்கு வந்ததுக்கு இவ்வளோ அழகழகான மரங்கள் ஒரு மாரி மூலிகை மரங்கள்லாம் பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சுங்க மரங்கள் அந்த மரங்களோடலாம் போய் அணச்சி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தேங்க நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்தோங்க அங்கே போய்விட்டு நாங்கள் எங்களுக்கு தெரியாத மரங்கள்லாம் கேட்டு கேட்டு அங்கே இருந்தவங்கட்டலாம் கேட்டேங்க இதெலாம் என்ன மரம்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் பற்றி பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டோங்க இந்த மரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க போவாங்கன்றதை பற்றி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க தெரிஞ்சிக்கிட்டு அங்கேவே ஒரு நாள் ஸ்டே பண்ணோங்க அந்த மரத்தடியில் உட்காந்து சாப் நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போன புளிசாதம் தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டேங்க

ரொம்ப ஹேப்பியான சம்மராக செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியோட நான் அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர் கசின்சிஸ்டர் நெய்பர்குட்ஸ் அந்த மாதிரி நிறையா எல்லாருமே வந்தாங்க எல்லார்கூட ஜாலியாக ஓடிபிடிச்சு விளையாண்டேங்க அதற்கப்பறம் ஒரு ஃபிளாட் ஆனால் சர்ஃபேஸ் போனேங்க அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்கிட்ட போகும் போது அந்த மலையிலேருந்து சறுக்கல் விட்டு விளையாண்டேங்க செமையாக இருந்துச்சுங்க அந்த ஒரு ஃபீல் நாங்கள் சின்ன குழந்தைக்கே போன மாதிரி இருந்துச்சுங்க நான் சின்ன வயசில் இத மாரி தான் வீட்டில் சர்க்கஸ்லாம் விடுவோம்ல அந்த மாரி அந்த பாறையிலேர்ந்து சர்க்கஸ் விட்டேங்க அந்த பாறை அப்படியே வழுக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த பாசியில மழை தண்ணி பட்டு பட்டு பாசை பிடிச்சி அந்த பாசியில வழுக்கி வருது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க நான் திரும்ப சின்ன குழந்தையா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க எனக்கு செம்மையாக இருந்துதுங்க அந்த மாரி அதற்கப்பறோம் சரி வாங்க எல்லாம் ஃபால்ஸ்கிட்ட போகலாம் சொல்லிட்டு ஃபால்ஸை பார்த்தா ஃபால்ஸை அன்னா ஏன்னா அன்னாந்து தாங்க பார்க்க முடியம் ஏன்னா அது பேர் ஆகாய ஃபால்ஸ்ஸுங்க அதுலேருந்து அன்னாந்து பார்க்குற உயரத்தில் அவ்வளோ உயரத்தில் தண்ணி அவ்வளோ கொட்டுச்சுங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஜில்ஜில்ஜில்ன்னு சரி வாங்க போய் குளிக்கலான்னு போனேங்க பார்த்தா பயமாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி கொட்டுதுங்க நான் பயந்துக்கிட்டே இருந்தேங்க அப்பா என்ன திட்னாருங்க என்னடா இதுக்குலாம் பயப்படுறியே வாடா போய் குளிக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆட்டம் போடலாம்னு சொல்லி சொன்னாருங்க இதுக்கு தான் நம்ம நம்ம ஊர்லேருந்து சம்மர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தோம் இதுக்குலாமா போய் பயப்படுவாங்க வாடா வாங்கடா போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனோங்க போய் தண்ணியில காலை வச்சேங்க வச்ச உடனே ஜிலீர்னு காலில் ஏறுதுங்க அவ்ளோ ஜில்லுன்னு இருக்குங்க நம்ப ஊரில் வெயிலில் பார்த்துட்டு அங்கே போய் ஜில்ஜில்னு இருக்கிற அந்த க்ளைமேட்க்கு போகும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே போய்விட்டு தண்ணியில காலை வச்சு உள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சேங்க டைம் போனதே தெரியிலைங்க அவ்வளோ நேரம் குளிச்சேங்க குளிச்சுப்புட்டு ட்ரெஸ்லாம் சேன்ஜ் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஆத் ஃபால்ஸில் குளிச்சதுக்கப்பறம் நிறைய பசிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க என்னடா இது இவ்வளோ பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு பசிக்குதான்னு சொல்லிவிட்டு பார்த்தேங்க பார்த்தா பக்கத்துலயே மீன் பிடிக்குறாங்கங்க மீன் பிடிக்குறத பார்த்துட்டு ஐயோ மீன் அப்பா மீனுப்பா சொன்னேப்பா அப்பா போய் மீன்காரங்கக்கிட்ட மீன் விசாரிச்சாங்க மீன்லாம் நாங்கள் கொடுக்கமாட்டோங்க ஒன்லி சமைச்சு தாங்க கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க சமைச்சு கொடுப்பீங்களா எவ்வளோங்க ஆகும் கேட்டோம்ங்க ஒரு ஆயிர்ரூபா கொடுங்க உங்களுக்கு சாம்பார் சாம்பார் மீன்குழம்பு சாதம்லாம் செஞ்சு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளேஸ்க்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் அங்கே போய்பிடுங்கன்னு சொன்னாங்க பார்த்தா மீன் பிடிச்சாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன பிடிச்சி வறுத்து சாப்பிட்டாங்க பாருங்கள் வறுத்து சாப் அந்த மசாலாலாம் கையாலயே அரைச்சி கொடு வச்சு போட்டு பயங்கர ஸ்மெல் வந்துச்சுங்க என்னடா இது இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா அவங்க அம்மியில மசாலா அரைச்சனால அவ்வளோ ஸ்மெல் வந்துச்சுங்க அவ்வளோத்ததையும் சமைச்சி முடிச்சு எங்கட்ட வந்து கொடுத்தாங்க அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழை இலைங்க அந்த வாழை இலையை வச்சு வாழை இலை ஃபுல்லாக சாதத்தை போட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு திரும்ப அந்த இடத்தவுட்டு வெ வரதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லேங்க வேறு வழியே இல்லையே நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துறலாம் சொல்லிவிட்டு திரும்ப வந்தேங்க நீங்கள் கூட ட்ரை பண்ணிப்பாருங்க கொல்லி ஃபால்ஸில் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க டூரிஸ்ட்டு ஃப்ளேஸ்ங்க செம்மையாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள்